எங்கள் ஊரில் சமையல் பற்றி சின்ன வயதில் எங்களுக்கு எல்லோரும் திருவிழா வந்தால் கும்பலாக நாங்கள் செய்வோம் சமையல் போட்டியில் நான் யூடியூப்பில்சமையல் செஞ்சி போட்டுருக்கேன் எங்கள் ஊரில் திருவிழா வந்தால் நாங்கள் போட்டி வச்சி எங்கள் ஊரு பெண்கள்லாம் நாங்கள் கும்பலாக திருவிழா நாட்களில் செய்து போட்டி வச்சி நாங்கெல்லாம் சமையல் போட்டியில் ஜெயிச்சிருக்கோம் எங்கள் ஊரில் எல்லாம் கும்பலாக கூடி செய்வோம் ப்ரைஸ்லாம் எங்களுக்கு எல்லோருக்கும் கொடுத்துருக்குறாங்க நாங்கெல்லாம் வாங்கிக்குறோம் அதேமாரி யூடியூபிலும் நாங்கள் சமையல் செஞ்சு அதில் ப இது வாங்கிக்குறோம் போட்டி கொடுத்துக்குறோம் சிக்கன் பற்றி நாட்டுக்கோழியை பற்றி நாங்கள் சமையலு செய்வோம் எல்லோரும் கும்பலாக நாங்கள் செய்துருக்கிறோம் போட்டுருக்கோம்